ஹலோ சார் ஆ ஹலோ சார் நீங்கள் மர வியாபாரிங்களா சார் ஆ ஆ எனக்கு நாலு டோரு பண்றதுக்கு ஒரு நூறு கிலோ மரம் வேணும் எவ்வளோ சார் ஆகும் ஆ ஆ தேக்கில் சொல்லுங்கள் சார் எவ்வளோ ஆகும் நூறு கிலோ ஓ ஏ அப்பா அதிகமாக இருக்குது சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ஓ சரி சார் ஓ டோர் ஆ டோர் டெலிவரி அந்த வண்டி சத்தம் வாங்க அதுக்குலாம் எவ்வளோ சார் அதெல்லாம் சரி சார் அப்புறம் என்றைக்கி சார் நாளைக் நாளைக்கு வருமா சார் நாளைக்கு மதியம் காலையில் மத்தியானம் ஆமாம் ஓகே சார் ஆ எனக்கு நாளைக்கு தான் சார் வேணும் கொஞ்சம் பார்த்து அனுப்பிவிடுங்க சார் எனக்கு வேலை இருக்குது நாலு டோர் செய்யணும்

நீங்கள் மரம் நீங்கள் மரம் கொடுத்தாதான் சார் நான் சீக்கிரம் செஞ்சு கதவு மாட்ட முடியும் வீட்டுக்கு

ஆ சரி சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ சரி சார் ஓகே சார்